போக்குவரத்து விருப்பங்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சாலைகள் நல்லாயிருக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சில ஏரியாஸில் சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அதை சரி பண்ணணும் அதை சரி பண்றத்துக்கு கவர்மென்ட்டு நல்ல ஏற்பாடு செய்யணும் சாலைகள் நல்லா இருந்தாவே எல்லா போக்குவரத்தும் நல்லாயிருக்கும் மலிவு விலை விருப்பங்கள் என்ன அப்படின்னா எல்லா காய்கறிகளாக இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தாலும் சரி மலிவு விலையில் விற்பனை செய்கிறத்துக்கு விவசாயிகள் வந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு அரசாங்கமே நேரடியாக விற்பனை செய்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும்